சிவகங்கை மாவட்டத்தில் வந்து நிறையா குறிப்பிட்டதக்க அடையாளங்கள் இருக்கு இருக்கு கோயிலூர் அரண்மனை அப்புறோம் ஆயிரம் ஜன்னல் வீடு செட்டிநாடு உணவகம் திருமயம் மலைக்கோட்டை பிள்ளையார்பட்டி கோயில் சித்தனை வாசல் அழகப்பரோடைய ஒரு யூனிவர்சிட்டியை சுற்றி பார்க்குறதே வந்து ஒரு பெரிய குறிப்பிட தக்க அடையாளங்கள் தான் இதமாதிரி நிறையா தலங்கள் இருக்கு சில தலங்களுக்கு நாம போணுன்னா முன்னாடியே அனுமதி வாங்கணும் கோயிலூர் அரண்மனைக்கலாம் போணுன்னா முன்னாடியே அரண் அனுமதி வாங்கணும் மத்த இடங்களுக்குலாம் நம்ப வந்து இலவசமாகவே போய் பார்த்துட்டு வர்லாம் சில சில இது நுழைவாயிலில் வந்து சில ரேட் கொடுத்து நம்ப ஃபீஸ் பே பண்ணுறமாரி தான் இருக்கும் உள்ளே போறதுக்கு எதுவும் பெர்மிஷன்லான் வாங்க தேவயில்லை நம்ப போய் ஜாலியாக போய் பார்த்துட்டு வர்லாம் கோயிலூர் ஆயிரம் ஜன்னல் வீடு வந்து அ ஒரு அழகான ஒரு இடமா இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே அதிகமாக வந்து இந்த கோயிலூர் கோயிலூர் அரண்மனை ஆயிரம் ஜன்னல் வீடு இங்கே பிள்ளையார் பட்டி கோயில் சித்தனை வாசல் இந்தமாதிரி இடங்களில் தான் அதிகமாக நேரம் செலவிடுவாங்க வேறு எங்கேயும் அவ்வளவா செலவிட மாட்டாங்க